எங்கள் தோட்டத்தில் வளர்ற பூக்கள் பார்த்திங்க அப்படினா நாங்கள் வந்து மல்லிகப் பூ அதிகமாக போட்டு வச்சுருக்கோம் ஒரு ரெண்டு ஏக்கர் போட்டு வச்சுருக்கோம் அதே மாதிரி ரோஸ் ஒரு அரை ஏக்கர் ஒரு ஐம்பது செண்ட்டு போட்டு வச்சுருக்கோம் இது என்னென்னா பார்த்திங்கன்னா பக்கத்துதில் இருக்கிற பூ மார்க்கெட்டுக்கு தான் கொடுப்போம் ரொம்ப தெரிஞ்சவங்க இப்போ ஒரே ஊர் காரவங்களா இருந்தாங்கன்னா கல்யாணத்துக்கு கேட்பாங்க மல்லிகைப் பூ இந்த மாரி எதாவது ஃபங்ஷன் வந்துருக்கு வீட்டில் காது குத்து மஞ்சள் நீராட்டு விழா அப்படின்னா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி எனக்கு எங்களுக்கு ஒரு பத்து கிலோ மல்லிகைப் பூ தாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா மல்லிகைப் பூ மொட்டோடய பறித்து கொடுத்தம்னா நல்லா வாசனையாக இருக்கும் வீட்டில் எல்லோருமே வச்சுக்கிவாங்க அதே மாதிரி பழங்கள்னு பார்த்தா தக்காளி மா தேங்காய் வேறு என்ன பச்சை இருக்கும் இந்த மாதிரியான மரப் பழ மரங்கள் தான் எங்கள்கிட்ட இருக்குது அதிகமாக பார்த்தா நாங்கள் வந்து மண்டிக்கி தான் அனுப்பிவிட்ருவோம் மொத்தமாகவே தக்காளி மொத்தமாக அங்கே போயிடும் அடுத்து பார்த்திங்கன்னா தேங்காவை பார்த்திங்கன்னா தேங்காவை வந்து உடச்சி செக்குக்கு போட்ருவாங்க செக்கில் அவங்க எடுத்துகிட்டு வந்து எடுத்துட்டு போயிட்டு தேங்காய் எண்ணெயா எடுத்துக்குங்க இதுதான் நாங்கள் அதிகமாக பண்ணிணோம்